எனக்கு ஆ இ சாப்பிட்லான்னு வந்தேன் கடையில் எது நல்லாயிருக்கும்

ரவை தோசை இருக்குதா ஆ பூரி இருக்குதா ஓகே ஓகே ஆ எனக்கு வந்து ரவை தோசையும் பூரியும் வேணும் ஆ ஆ எவ் எவ்வளோங்க இரநூத்தம்பது ரூபாய்ங்களா சரிங்க ஆ வேறு கடை எதுவும் கஃபே ஏதாச்சும் இருக்குதா ஓகே ஓகே ம் ஆ சரி சரி பூரியை எப்போயுமே எண்ணெய் மாற்றுவீங்களா இல்லை ஒரே எண்ணெயை தான் சுட்டுட்டு இருப்பீங்களா ஆ ஓகே ஓகே இல்லை ரவ ஆ சரி ரவையும் தரமான ரவையா இல்லை மட்டமான ரவையா ம் ஆ ஆ ஓகே ஓகே ஆ ஓகே இந்த ரவை தோசை பூரிக்கெல்லாம் சாம்பார் குருமா அதெல்லாம் நல்லா தானே இருக்கும் ம் ஆ ஆ ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே ம் பூரி எல்லாம் நல்லா உப்பித் தானே இருக்கும் ம் ஓகே ஓகே இந்த ஏதாச்சும் சாம்பார் சட்னி வேறு ஏதாச்சும் மசாலா கலக்கி தர மாதிரி ஏதாச்சும் இருக்குதா இல்லை சாம்பார் சட்னியெல்லாம் மற்ற எக்ஸ்ட்ரா மசாலா கலப்பாங்களே அது மாதிரி ஏதாச்சும் ம் ஆ ஓகே

ஆ சரிங்க ஆ அது அது ரெண்டு மட்டும் ஒரு செட்டு கொண்டுட்டு வாங்க ஆ